மளிகை கடையில் வந்து நம்ம சொல்கிற விலைக்கில்லாம் அவங்க கொடுக்க மாட்டாங்க மளிகை கடையில் வந்து மளிகை கடையில் வந்து அவங்க சொல்கிற வெலைக்கு நம்ம தான் கொடுத்து வாங்கணும் அப்படின்னா நம்பள தெரிஞ்சவங்களா இருந்தால் இன்றைக்கு இல்லைக்கா காசு இல்லை நூறுபா கொடுத்துட்டு போகிறேன் நாளைக்கு வந்து நூறுபா தர்றேன் ஏன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் கொடுப்பாங்க இங்கேலாம் அப்படி தான் பண்ண முடியும் வேறு எதுவும் பண்ண முடியாது பொருட்கள்லாம் வந்து எப்படி வாங்குறோம்னா நம்ம காசு இருந்தால் மட்டும் பேரம் எல்லாம் பேச முடியாது பேரம் பேசுகிற அளவுக்கெல்லாம் வந்து இங்கே கடையில் வந்து கொடுக்க மாட்டாங்க மளிகைப் பொருள்லாம் வந்து மளிகை கடையிலேயே வந்து எல்லாம் இருக்கும் மிளகாய் தூள் எல்லாம் கடுகு எண்ணெய் சமைக்கிறது எல்லாம் காய்கறிகள் பழங்கள் எல்லாம் இருக்கும் நமக்கு தேவைப்பட்டதை வாங்கிக்கினு காசு வாங்கிக் காசு கொடுத்துட்டு வாங்கிக்கினு வரலாம்